தமிழ் மக்கள் வந்து அவுங்கவங்களோட அடையாளத்தை அவுங்கவங்களோட மொழியில் தான் வந்து வச்சி தான் வந்து வெளிப்படுத்துவாங்க இப்போ எப்படின்னா வந்து இப்போ தமிழே எடுத்துக்கறோன்னு வச்சிக்கோங்களேன் தமிழ்லேயே நிறையா விதமாக பேசுகிறவங்க இருக்காங்க இப்போ திருச்சி எடுத்துக்கிட்டோம் அவங்க வேறே மாதிரி பேசுவாங்க திருநெல்வேலியில் வேறே மாதிரி பேசுவாங்க அப்புறமேட்டு மெட்ராசில் வேறே மாதிரி பேசுவாங்க சேலமில் வேறே மாதிரி பேசுவாங்க எல்லோரும் வேறே வேறே மா வேறே வேறே மாதிரி பேசுவாங்க அது மாதிரி நிறையா வந்து டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ தமிழில் எடுத்துக்கிட்டோன்னு வச்சிக்கோங்க இப்போ இ இ எலே அப்படின்னுவாங்க என்றா அப்படின்னுவாங்க அப்புறம் மெட்ராஸ் பாஷை இருக்கும் இந்த மாதிரி நிறையா இருக்கும் நிறையா விதமாக பேசுவாங்க என்னான்ற அப்படின்னா அது மெட்ராஸ் பாஷை என்றா அப்படின்னா அது வேறே ஊரோடய பாஷை இந்த மாதிரி நிறையா வந்து ஸ்லேங் இருக்குது நிறைய வித்தியாச வித்தியாசமாக பேசுகிறவங்க இருக்காங்க ஒரே ஊரிலேயே வித்தியாச வித்தியாசமாக பேசுகிறவங்க இருக்காங்க இதே வந்து மேற்குலேருந்து வந்தவங்க வடக்குலேருந்து வந்தவங்க அவங்கள்லாம் வந்து வித்தியாசமாக தமிழே வித்தியாசமா பேசுவாங்க இதே அவங்க அவங்க மொழினால் அதையும் வித்தியாசமாக பேசுவாங்க நிறையா இருக்குது இது கேட்கறதுக்கு நம்மளுக்குப் புதுசாக இருக்கும் என்ன பேசுறே புரியலையே எனக்கு அப்படின்னுவோம் ஆனால் நம்மளுக்கு வந்து நம்ம பேசுகிறது அவங்களுக்குப் புதுசாக இருக்கும் அவங்க பேசுகிறது நம்மளுக்குப் புதுசாக இருக்கும் அந்த மாதிரி நிறையா இருக்கும் கேட்கறதுக்கே நல்லா இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வார்த்தை இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அப்புறம் வேறே என்ன அப்புறமேட்டு கேரளாவில் வேறே மாதிரி பேசுவாங்க தெலுங்கு பீப்பிள்ஸ் வந்து வேறே மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி நிறைய மொழி இருக்குது அது நிறைய மொழி நம்ம கற்றுக்கிட்டாலும் நல்லது வே ஹிந்திலேலாம் ஹிந்தி அவங்க வேறே மாதிரி பேசுவாங்க ஹிந்தி வே ஹிந்தி மக்கள் வந்து இங் இந்த சேலம் இல்லை இந்த மாதிரி இடத்துக்கு தமிழ் பேசுகிறவங்கக்கிட்ட பேசுனால் அதுக்கு வந்து ஒரு இங்கிலிஷின்ற ஒரு இது யூஸ் பண்ணணும் இங்கிலிஷே வந்து நிறையா பேர் இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டோன்னால் அவங்க வேறே மாதிரி பேசுவாங்க ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டோன்னால் அங்கே வேறே மாதிரி பேசுவாங்க இங்க வேறே மாதிரி பேசுவோம் நம்ம நம்ம வந்து நம்ம நம்மளுக்கு வந்து அந்த இ இலக்கணம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது நம்ம வந்து அதெல்லாம் தெரியாமல் இஸ்ஸு வாஸ்ஸு அதெல்லாம் நம்ம போட்டு நம்ம தாராளமாக நம்ம பாட்டுக்கு பேசுவோம் நம்ம எதை எடுத்தாலும் நம்ம இஷ்டத்துக்குப் பேசுவோம் நம்மளுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இதே வந்து இங்கிலிஷில் பேசுறவங்கள்கிட்ட போய் தமிழ் வந்து இதை ஃப்ளூவண்ட்டாக பேசுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் வராது நம்மளுக்கும் அதே மாதிரி தான் இங்கிலிஷை வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான் இதே வந்து நம்மளுக்கு வந்து தெரியலை நம்மளுக்கு அது ஐயோ நம்மளுக்கு அது வரவே வராது அப்படின்ற ஒரு இது நம்மளுக்குத் தேவையே இல்லை இதே தமிழ் வந்து அவங்களே பேசுனால் அவங்களுக்கு அது வராது இது மாதிரி நிறையா பேர் வந்து நிறையா விதமாக பேசுவாங்க அவங்க அவங்களோட இப்போ சவராஷ்டியன்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி நிறையா பேர் நிறையா விதமாக பேசுவாங்க தமிழ் மக்கள் வந்து தமிழ் மக்களே வந்து ந வேறே வேறே மாதிரி பேசுவாங்க இதே வந்து தமிழ் மக்கள் வெளியூருக்குப் போனால் அங்கே ஒரு மாதிரி பேசுவாங்க அங்கேருந்து இங்கே வந்த இங்கே ஒரு மாதிரி நம்ம ஊருக்குத் திருப்பி நம்ம ஊருக்கு வந்தால் நம்ம ஊர் இது வரும் அந்த மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் அப்புறமேட்டு வேறே என்ன இதே வந்து வெளியூர்லேருந்து வே உங்கள் சொந்தக்காரங்க யாராவது வந்துட்டால் அவங்க முன்னாடி நம்ம வந்து நம்மளோடய ஸ்லேங்கை பேச முடியாதுல்ல அதனால் நம்ம வந்து அவங்க முன்னாடி ஒரு மாதிரி பேசுவோம் அப்புறம் அவங்க போனக்கப்புறம் திருப்பி நம்ம பழைய மாதிரி பேசுவோம் அப்புறம் நம்ம தோழர்கள்கிட்ட நம்ம ஒரு மாதிரி பேசுவோம் அப்புறமேட்டு நம்ம அம்மா அப்பாக்கிட்ட நம்ம ஒரு மாதிரி பேசுவோம் நம்மளே நம்மளே நிறையா விதமாக பேசுகிறோம் இப்போ நானே எடுத்துக்கிட்டேன்னால் நான் என் தோழர்கள்கிட்ட தோழிகள்கிட்ட ஒரு மாதிரி பேசுவேன் எங்கள் அம்மா அப்பாக்கிட்டே அதே மாதிரி போய் பேசமுடியாது அதனால அவங்கள்ட்ட வேறே மாதிரி பேசுவேன் அந்த மாதிரி நிறைய மொழி இது இருக்குது நிறையா அதில் நிறையா வித் வித்தியாச வித்தியாசமான வார்த்தைகள் இருக்குது இப்போ ஏ இது மாதிரி என்னாங்கிற அப்படின்ற அதலாம் மெட்ராஸ் பாஷை அதில் என்னாப்பா அப்படின்னா நம்ம வந்து நம்ம நார்மலாக நம்ம வந்து பொதுவாக நம்ம யூ நம்ம பயன்படுத்துகிறது அதெல்லாம் அதனால் அதெல்லாம் வந்து நம்ம மொழி வந்து மொழி தான் வந்து நம்மளை வந்து எடுத்துக்காட்டும் அப்படின்லாம் கிடையாது பட் மொழியும் வந்து நம்மளை வந்து எடுத்துக்காட்டும் அது தான் மை என்னோடய கருத்து